எனக்கு பழங்கால மன்னர் அப்படின்னா வந்து ஒரு ஏழு எட்டு பேர் ஞாபகம் வருதுங்க நெடுஞ்செழியன் நெடுமாறன் திருமாவளவன் இரும்பொறை காரி ஓரி பாரி அப்புறமேட்டு வந்து பேகன் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிறப்பம்சமாக பிடிச்சவங்க யாருன்னா வந்து நம்ம சோழ மன்னர் ராஜராஜ சோழன் தாங்க அவர் வந்து தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவங்கள்ல அதை வந்து கட்டிடக்கலைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கோயில்ங்க அது பார்த்திங்னா அந்த மன்னர்கள்ல வந்து ஆட்சியை நல்ல ஆட்சி செஞ்சவர் வந்து ஒரு முப்பது வருஷம் வந்து நல்லா ஆட்சி செஞ்சவர் அவர் தான் அவர் டை அவரோட காலத்தில் தான் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் வந்து நல்லா செல்வ செழிப்போட இருந்துருக்காங்க அவர் தனியாக ஒரு நாணயம் சோழருக்குன்னு ஒரு தனியாக நாணயம் அதே மாதிரி சோழரோட சின்னம் பார்த்திங்னா மீன் இந்த மாதிரிலாம் இருந்துருக்குதுங்க அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து மருத்துவத்துக்குன்னு தனியாக ஒரு துறை அதே மாதிரி சாலைக்கு ஒரு துறை அந்த மாதிரி அவர் அந்த காலத்துலையே வந்து வ ஒவ்வொரு துறை வந்து அவர் வந்து நியமிச்சாருங்க அதே மாதிரி இப்போ வாணிகம் வந்து வந்து வெளிநாடுக்கெல்லாம் வந்து வாணிகம் பண்ணிருக்கார் நாணயமெல்லாம் வந்து தங்க நாணயமெல்லாம் நிறையா இது பண்ணிருக்காருன்னு சொல்லி இருக்காங்க கேள்விப்பட்டுருக்கோம் இவர் கட்டடக்கலையை வந்து ரொம்ப சிறப்பான கட்டிடக்கலைங்க இந்த இவர் கட்டி இருக்க அந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலையே நல்லா வந்து பெரிய சிலைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரே கல்லில் வந்து வட வடிவமைச்சது ஒரே பாறையில் வந்து வடிவமைச்சதுன்ம்பாங்க ஆனால் அது வந்து இன்னைக்குமே வந்து அது எப்படி கட்டினாங்க எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க என்ன அப்படிங்கிறது இன்னைக்குமே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குதுங்க வெளிநாட்லந்து வந்து இன்னுமே இன்னைக்கும் வந்து தஞ்சை பெரிய கோயிலை வந்து பார்த்து ஆச்சிரியப்படுறவங்க வந்து இன்னும் நிறையா இருக்காங்க இவர் வந்து சதய நட்சத்திரத்தில் பிற பிறந்து இருந்து இருக்காருங்க அதனால் வந்து சதா அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ சமீபத்தில் தான் வந்து ஆயரம் வருஷம் தஞ்சை பெரிய கோயில் கட்டி ஆயிரம் வருஷம் ஆயிருக்குதுங்க அதுக்கான ஒரு நாணயம் கூட வந்து வெளியிட்டாங்க ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கே அந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து சோழ சோழ மன்னர்கள் கட்டினது வந்து ரொம்ப பெருமை வா குரிய ஒரு விஷயம்ங்க தமிழ்நாட்டுக்கே சோழர் மன்னரோட ஆட்சியும் ரொம்ப நல்லாருக்கும்ங்க